ஹலோ ஆ வந்து இருக்குங்கண்ணா இப்போ இப்போ வந்து அடுத்த ஒரு மூணு மாசம் விசேஷ டைம்னால ஆர்டர் எல்லாம் புதுசு புதுசாக வந்துருக்குண்ணா இப்போ ஆ இப்போ தான் அந்த ப்ராசஸ்தாண்ணா நடந்துகிட்ருக்குது

மிஷின்ஸு அப்பப்போ ஹீட்டு மட்டும் அதிகமாக ஆகுது

ம் ம் ம் ம் ம் ஓகேங்க இப்போ இப்போ வந்து இப்போ வந்து ரொம்ப நேரமாக மிஷின் ஓடிகிட்டுருக்குது அப்பப்போ ஹீட் ஆகுது அப்பப்போ ஆஃப் ஆகுது அது மாதிரி செ சின்னச் சின்ன பிரச்சனை தான் வந்துகிட்டுருக்குது ம் ம் ம் ம் ம் ம் ஆ ஓகேங்க ஆ ஆ ஆ அதுவும் அது எந்த பிரச்சனையும் ஆ ஓகே ஆ இப்போ பண்ணுறாங்க இப்போ மதியான டைம் மட்டும் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்கிறதால மிஷின் ஹீட்டு அதிகமாகுறதுனால அப்பப்போ டையர்ட் ஆயிடுறாங்க ம் மிஷின் ஹீட்டும் மிஷின் ஹீட்டும் இருக்கிறதனால அதிகமாக வெளியும் வெயில் அதிகமாக இருக்கிறதனால வேலை செய்கிறவங்களும் ரொம்ப ஹீட்டாகுது ஹீட் ஆகுதுங்கிறாங்க அது மட்டும் ஆ ம் ம் ஆ ஓகேங்க அதெல்லாம் ஆ அப்பப்போ மி மிஷினுக்கு நூல் மட்டும் அப்பப்போ கட் ஆகுது இந்த பின்னாடி எனக்கு பின்னு மட்டும் கரெக்டாக க கரெக்டாக எடுக்க மாட்டேங்குது அப்பப்போ கட் ஆகுது பின்னாடி இருக்க பின்னெல்லாம் ஆ நூல் நூல் நூல் அப்பப்போ ஜாம் ஆகுது அது செ ம் ம் ம் ம் ம் ஓகே ஓகே அப்பப்போ ஜாம் ஆகுறதுனால மிஷின் ஆஃப் ஆகுது அது ரெடி பண்ணுறத்துக்கு ஒரு ஆ அது அதனால ஆர்டர்ஸு ப்ராசஸஸ் மட்டும் லேட்டாகுது அதை மட்டும் என்னென்னு பாருங்கள் ம் ஓகே ஆ ஓகேங்க